நம்ம இந்தியாவுலே பெரும்பாலான மாநிலங்களில் தான் இந்த பெண் குழந்தைகளுக்கு சைக்களு மடிக்கணிகள் கொடுத்துருக்குறாங்க அதனால் இப்போ போக்குவரத்து வசதிகள் இல்லாத இடங்களில பெண்கள் ஈஸியாக சு பள்ளிகளுக்கு சென்று வர சைக்கள் வந்து மிகவும் உறுதுணையாக அந்த பிள்ளைகளுக்கு உதவுது மடிக்கணியும் அதே போல் பாடத்திட்டங்கள் அனைத்தையும் மடிக்கணினியில் ஈஸியாக படிக்க இல்லை அல்லது வெளி மாநிலங்களினுடைய செய்திகளை அறிந்துக்கொள்ள இந்த மடிக்கணியானது ரொம்ப யூஸ் ஃபுல்லாக இருக்குது வேலையும் வேலையும் ஒர்க்கும் அதே போல் செய்கிறதுக்கு இந்த மடிக்கணியானது ரொம்ப முக்கியத்துவமாக இருக்குது ஈஸியான இப்போது பெங்ளூரில் கம்பனி இருக்குதுன்னு நினச்சிக்குங்க இப்போ நம்ம கிராம சைடுலேந்து அந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணி முடிக்கின்ற அளவுக்கு திறமைய இந்த பெண்கள் வந்து வளர்த்துக்குறாங்க இதனால் கல்வியிலு சைக்கிள்லும் கல்வியிலும் மடிக்கணியும் ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் அமைந்துள்ளதாக இருக்கிறது இதனால் இந்த பெண் குழந்தைகளுக்கு அதிகப்படியான வாய்ப்புகளும் பல விஷியங்களை தெரிந்துக்கொள்ள இமீடியட்லி தெரிந்துக்கொள்ள முக்கியமானதாக அமைகின்றது இந்த மடிக்கணி